ஹலோ மேடம் ஸ்கேன் டாக்டர் ரோஷ்னிங்களா

மேடம் ரைட் ஹேண்டு மணிக்கட்டில் வந்து வீங்கியிருக்குதுங்க ஆமாங்க மேடம் நேற்று கிரிக்கெட் விளாடும்போது விழுந்துட்டேங்க அந்த டைம் அந்த டைம் வந்து பீல் பண்ணிட்ருந்தேங்க மேடம் ஃபீல்டிங்கு அதுதாங்க மேடம் ரொம்ப வீங்கியிருக்குது ஆமாங்க மேடம் மேடம் இன்னிக்கு காலைலேருந்து இருக்குதுங்க மேடம் ஆமாங்க மேடம் நேற்று சாதாரணமாக இருக்குதுனு விட்ருந்தேங்க அப்புறமேல்ட்டு இன்னிக்கு காலையில் போய் பார்த்ததுக்கு அவங்க எதோ ஜவ்வு விலகியிருக்கும் போய் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம் ஆமாம் மேடம் ஓகேங்க மேடம் இல்லைங்க மேடம் நான் எதுவும் பண்ணலிங்க சாதாரணமாக இருக்குனு விட்டுட்டேங்க மேடம் ஒகேங்க மேடம் மேடம் எப்போங்க மேடம் வருது ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் மேடம் அப்பாயின்மன்ட் எப்போங்க எப்படிங்க மேடம் பண்றது ஓகேங்க மேடம் ஒரு ரெண்டு மணிக்கு போட்டுட்டுங்களா ஓகேங்க மேடம் மேடம் ஸ்கேன் பண்ண எவ்வளோ மேடம் ஆகும் ஓகேங்க மேடம் சரிங்க மேடம் ஓகேங்க மேடம் தேங்க்ஸ் மேடம்